ஹாய் என்னை கேட்டால் நான் வந்துட்டு மொபைல் பேங்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குனு சொல்லுவேன் ஏன்னால் எல்லா நேரங்களிலும் கிளம்பி போயிட்டு பேங்க் வந்துட்டு அதாவது இந்த டைம்க்கு குறிப்பிட்ட டைம்குள்ளே வந்துட்டு பணி பணம் போடுறதையோ இல்லை பரிவர்த்தனை செய்யறதையோ பணம் எடுக்கிறதையோ முடியாது ஆக்சுவலி ஒரு குறிப்பிட்ட டைமிங் வச்சுருக்காங்க ஸோ இணையம்கும் போது நம்ம எந்த டைமில் வேணாலும் எந்த எந்த டைமுக்கும் எந்த அக்கௌண்ட்கும் நம்மளால் ஈஸியாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியிது ஸோ அதனால் எனக்கு இணையம் வழி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சில சில சில நேரங்களில் இது வந்து அன்ஸேஃபாகவும் இருக்கும் அதையும் நான் நம்ம சொல்லித்தானே ஆகணும் சில நேரங்களில் இது வந்துட்டு அன் ஸேஃபாகவும் இருக்கலாம் அப்போது வந்துட்டு நேருக்கு நேர் போகவேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் போது நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கம் போது சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும் நமக்கு போக போகறதுக்கான வெஹிகல்ஸ் இருக்கணும் இப்போ நாங்கெளெலாம் இருக்கிற இடங்கள் வந்து ரொம்ப கிராமம் ஆக்சுவலி வெஹிகல்ஸ் இருந்தால் மட்டும்தான் போக முடியும் பஸ் வசதியோ எதுவுமே கிடையாது இங்கேயிருந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்கு வந்து எந்த வசதியும் இல்லாததனால நேரில் போகவேண்டிய கட்டாயத்தில் ஏற்படும் போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் டூவீலர் இல்லாததனால போக முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஸோ இணையம் வழிங்கும் போது இந்த மாதிரி வெஹிகல்ஸ் இல்லாததனால இணையம் வழிங்கிறது ஈஸியாகவும் எந்த டைமுக்கு வேணாலும் சட்டுனு பணத்தை அனுப்புறது ஒரு எமர்ஜென்சிகாகவோ அதை யூஸ் பண்ணுறது வந்து இணையம்கிறது எனக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னே அதாவது மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறதுனால இதில் எந்த டவுட்ஸ் வேணாலும் நம்ம வந்துட்டு பார்த்துக்க முடியுது உடனேக்குடனே வந்துட்டு அமௌண்ட் வந்துடுத்தா வரலையா அப்படினு நம்ப தெரிஞ்சுக்க முடியிது அப்படிங்கும்போது டேரக்ட்டாக கிளம்பி போய் பேங்கை போய் நம்ம அந்த டைம்குள்ளே வந்து அணுகுமுறைங்கறதை விட மொபைல் பேங்கிங் வந்து ஈஸியாக இருக்குனு நான் நினைக்கிறேன் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி மொபைல் பேங்கிங் ஈஸியாக இருக்குது ஸோ எனக்கு மொபைல் பேங்கிங் ரொம்ப பிடிக்கும்